இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சமையல் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் பெனிஃபிட்டுங்கிறகூட எனக்கு ரொம்ப பிடிச்சு நான் பண்ணுவேன் அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபங்ஷன்லையோ இல்ல நிகழ்ச்சியில் போட்டியில் அதை மாதிரிலாம் கலந்துக்கிட்டதுலாம் கிடையாது அதேமாதிரி யூடியூப்லயுமு வந்துட்டு நான் எந்த என்னோடய வீடியோ அந்த மாதிரிலாம் எடுத்துமே எதுவே வந்து அப்லோட்லாம் பண்ணது கிடையாது வீட்ல வந்துட்டு எங்கள் ஒய்ஃப்பு எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்துட்டு நான் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து சண்டே டைம் ஆச்சுன்னா வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு அவங்க கேட்பாங்க தம்பி இந்த மாதிரி பண்ணித்தாங்க அப்டினு மாதிரி கேட்கம் போது அவங்களுக்கு வேணுங்கிறதம் போதே வந்துட்டு அதுக்கு மேலே நான் வந்துட்டு சுவையா வந்து நல்லா செஞ்சு தருவேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமையலுமே வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவேன் எனக்கு பிடிக்கிதோ இல்லையோ அவங்க சாப்புடுறவங்களுக்கு நல்லா இருக்கணும் சொல்லி நினச்சிட்டு நான் செய்வேன் எனக்கு சமையல் செய்கிறதுனா வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஒரு விருப்பப்பட்டு செய்வேன் அது வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் கத்துக்குடுத்தாரு அதனால வந்துட்டு அவருக்கிட்ட கற்றுக்கிட்டது இல்லாமல் அவருக்கும் மேலே இப்போ நல்லாவே நா செய்வேன் அதனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ நான் ச நான் பண்ணுறது எல்லாத்துக்குமே அவர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிப் போச்சு அதனால் வந்து மன்த்லி ஒரு டூ டைம் டூ டைம்ஸாவது வந்துட்டு தம்பி இந்தமாதிரி பண்ணித்தரியா சமையல் எதாவது பண்ணித்தா ஒருநாள் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ ஃபிஷ்ஷு இல்லை சிக்கன் அந்த மாதிரி மட்டன் அதை மாதிரிலாம் செஞ்சோம்னா நான் செஞ்சு தந்தேனா அவங்க ரொம்பவுமே விரும்பி சாப்புடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோசையும் அதே மாதிரி நல்லா சுடுவோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் போது அவங்க வந்துட்டு எங்கிட்ட தான் வந்து நைஸா தோசை சுட்டுத்தாங்க அப்டினு மாதிரிலாம் எல்லாமே கேட்டு ஒரு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா நல்லாருக்குமே நல்லாருக்கும் அதனால அவங்க எப்போவுமே வந்துட்டு ஏங்கிட்டதான் விரும்பி கேட்பாங்க விரும்பி கேட்டதுக்கு அதுக்கு மேலேயே நான் நல்லா செஞ்சு தருவேன்